எந்த நாங்கள் வந்து வெளியூரில் வந்து வேலை செய்கிறோம் இந்தமாதிரி நாங்கள் வந்து கிராமத்தில் தான் இருக்கோம் இந்தமாதிரி வெளியூரில் வந்து நாங்கள் செய்யும் மோது அந்தவோட பண்டிகை வந்து அவங்களுது வந்து இரு வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஒரு பண்டக அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கஸின்ஸு என்னோடய நெய்பர்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துருவோம் நாங்கள் வந்து அன்னைக்கு பண்டகன்றமோது மட்டும்தான் நாங்கள் ஜாய்ன் ஃபேமிலியாக இருப்போம் மத்தபடி எல்லாம் அவங்கவுங்க ஊரில் இருப்போம் அதை வந்து ஜாய்ன் ஃபேமிலியில் இருக்கும்மோது நாங்கள் வந்து எல்லாமே எப்படி பண்டிகைனா அன் எங்கள் ஊரில் எப்படி பண்டிகை நடக்குதோ அந்தமாதிரி நாங்கள் வந்து ப்ளேஸுக்கு தகுந்த மாதிரி மாறிப்போம் அங்கே வந்து எங்க ஊரில் எப்படி செலிப்ரேஷன் பண்ணிணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நாங்கள் இருப்போம் வெளிலலாம் வேற மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் இது பண்ணுவாங்கள் ஆனால் எங்கள் இதுக்கு தகுந்த மாதிரிதான் நாங்க வந்து கலாச்சாரம் தகுந்த மாதிரிதான் இருக்கோம் எங்கள் ஊரில் செலிப்ரேஷன் பண்ணிட்டு பண்டிகை இந்தமாதிரி அடிக்கடிக்கு பண்டிக இந்தமாதிரி எதுனா ஒன்று ஃபோன் போட்டால் நாங்கள் உடனே வந்துருவோம் எங்கே இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துருவோம் சேர்ந்து வரும் போது அந்த சந்தோஷமே ஜாய்ன் ஃபேமிலின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜாய்ன் ஃபேமிலியில் இருக்கிறது வந்து கூட்டு குடும்பம்ன்றது வந்து அது வந்து அழகான ஒரு கோவில் மாதிரி சூப்பராக அழகாக இருக்கும்